நாங்கள் வந்து முதன் முதலில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்ச்சிகளில் ஆலயங்கள் போய் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் நடத்தி அபிஷேகங்கள் செய்து ஏழை எளியோருக்கு எங்களால் முடிந்த அன்னதானத்தை அளித்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியையும் நாங்கள் தொடங்குவோம் அவ்வாறு தொடங்கும் போது அந்த சுப நிகழ்ச்சிகள் சுபமாக வெற்றி பெறும் என்பது எங்கள் காலங்காலமாக நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு வரும் சில வழிமுறைகள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்தமாதிரி சுப நிகழ்ச்சிகள் போது இல்லாத ஏழை எளியோர் வயது மூத்தோர் போன்ற பல ஏழை எளியோருக்கு உணவு கிடைக்குமாறும் நாங்கள் செய்வோம் அது அவர்களுக்கு நலனாக இருக்கும் எங்களுடைய தலைமுறையையும் காக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள அனாதை இல்லம் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் எங்களால் முடிந்த ஐநூறு ஆயிரம் அந்தமாதிரி தொகைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களும் மகிழுமாறு நாங்களும் எந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அப்படி தான் முதன் முதலில் தொடங்குவோம்